ஹலோ சாரதாஸ் ஹோட்டலா மேம் எனக்கு வந்துட்டு இன்றைக்கு ஸ்பைசி சிக்கன் தந்தூரியும் அப்புறம் சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் வேணும் எப்போ கிடைக்கும் மேம் ஓகே மேம் இன்றைக்கு எதுவும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எதுவும் இல்லையா மேம் ஓகே மேம் இல்லை மேம் நான் இன்றைக்கு டென் ஓ கிளாக்கோட வந்துட்டு ஊருக்கு கிளம்பறதினால எனக்கு ஒரு நைன் ஓ கிளாக்குள்ளே ஆர்டர் கன்ஃபம் ஆச்சுன்னா ஓகே ஓகே சரி ஓகே மேம் சரி நான் இப்போது ஆர்டர் பண்ணது வந்துட்டு எப்போ எத்தனை எந்த டைமுக்குள்ளே கிடைக்கும் ஆ வேறு வந்துட்டு வேறு ஒன்றும் வேணாம் மேம் வேணால் எனி ஸ்வீட் டிஷ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் செண்ட் பண்ணுங்கள் ஓகே மேம் நீங்கள் வந்துட்டு எப்படி வேறு எதுவும் உங்கள் கடையில் என்ன ஸ்பெஷல் எதுவும் இல்லையா மேம் உங்கள் கடை ஓகே உங்கள் கடை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் தான் உங்கள் கடையை நாங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறேன் சீக்கிரமா ஆர்டர் வந்துருச்சின்னால் ஓகே மேம் நான் ரேட்டிங் எல்லாமே கரெக்டாக தரேன் எந்த டெலிவரி ஓகே மேம் அப்புறம் டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு காசு பே பண்ணணும் மேம் டெலிவரி மேன் மேன் எல்லா இன்ஃபார்மேஷனும் குடுத்திடுவீங்களா அவங்களுக்கு எதாச்சும் டிப்ஸ் அந்த மாதிரி தரணுமா மேம் ஓகே மேம் அப்போது வந்துட்டு நீங்கள் யாரை அனுப்பறிங்க ஸோமேட்டோ அந்த மாதிரி யாரையாச்சும் செண்ட் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் ஹோட்டலேருந்து யாராச்சும் வருவாங்களா மேம் ஆ எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும் மேம் நாங்கள் வந்துட்டு உங்கள் கடை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுன்னு கேள்விப்பட்டோம் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க ஸோ அவங்கள்லாம் ஸ்டே பண்றதுக்கு எனக்கு ரூம் வேணும் ஸோ உங்கள் லாட்ஜில் இருந்துட்டே எனக்கு கிடைக்குமா மேம் எனக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப ரிச்சு ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேண்டும் மேம் எனக்கு டிஸ்கவுண்ட்டாக த்ரீ டேஸ் மேம் எவ்வளோ ஆகும் மட்டும் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் அப்போது வந்து டிஸ்கவுண்ட்டெலாம் டிஸ்கவுண்ட்டெலாம் கிடையாதா மேம் ஓகே மேம் நாங்கள் பே பண்ணிவிடுறோம் இன்னும் ஒன் வீக்கில் அவங்க வந்துடுவாங்க மேம் ஆர்டர் கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிடுங்க மேம் ஆர்டரு கொஞ்சம் சீக்கிரம் கன்ஃபர்ம் பண்ணி செண்ட் பண்ணிங்கனால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் தேங்க் யூ மேம் ஸோ மச்